நான் மளிகை கடை வச்சு நடத்துனேன் வைக்கும் போது ரொம்ப வெற்றிலை சீவல் சிகரெட்டு பீடி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் முதலீடுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் முதல் இல்லாமல் அப்புறம் ஒரு ஃபைனான்ஸு பார்த்து அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி அதை மொதல் போட்டேன் முதலீடு போட்டு நல்ல விதமாக ஓடுனுது ஓடும் போது என் கடைக்கு வந்து நெல் அறுவடை சீசனில் நெல் அறுபது மூட்டை எழுபது மூட்டை வரும் அதில் எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிது அது மாதிரி மளிகை கடை வியாபாரம் பண்ணும் போது மளிகை சாமன்லையும் நல்ல லாபம் கிடைக்கும் காய்கறி அதுமாதிரி பழம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணேன் நல்ல ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு முப்பது வருட காலம் ஓடுனுது ஓடும் போது எனக்கு அதில் நல்ல நிம்மதியாக இருந்தது நல்ல நிம்மதி நிம்மதியாக இருக்கும் போது அதில் இருந்து நான் பல லட்ச ருபாயை சம்பாரித்தேன் பல லட்ச ருபாய் சம்பாரித்து எங்கள் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் செஞ்சு இருக்கேன் ஆனால் இப்பொழுது நான் வந்து அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்குறேன்